ஆ ஹலோ சார் என் பேர் முத்துக்குமார் நான் இங்கே ஸ்டூடண்ட்டு நம்ம இங்கே ஸ்ரீராம் நகர் கேட்டில் வந்து ட்ரைனேஜ் ப்ராபளமாக இருக்குது சார் அதை வந்து நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்களா சார் ஆ சார் நாங்கள் வந்து ஸ்ரீராம் ரயில்வே கேட் இருக்குதுல்ல சார் அதுக்கு பக்கத்தில் தான் சார் இருக்கோம் அந்த ட்ரைனேஜை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் சார் அந்த ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட் டோர் கிட்டே டிரைனேஜு வருது சார் அதை மட்டும் என்னென்னு பாருங்கள் சார் ஆ ஓகே சார் என்ன ஒன்னுமில்ல சார் அதை மட்டும் என்னென்னு பார்த்துட்டு உடனே மாத்திவிடுங்க சார் அதான் உங்கள் கண்காணிப்புக்கு வர்றதுக்காக நான் சொன்னேன் சார் ஆ ஹலோ சார் நான் இங்கே அழகப்பா இதில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே நன்றி நன்றி